ஹலோ குட் ஆஃப்டர்நூன் சார் சார் ஐ ம் பிரியா மெடிக்கல் ரெப் ஃபார்மஸிலேருந்து கால் பண்ணியிருக்கோம் சார் சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூ அரைவல்லாக மெடிசன்ஸ்ஸெலாம் வந்திருக்கு ஸோ உங்களுக்கு நீட் இருந்துச்சுன்னா பார்த்துட்டு போகிறதுக்காகதான் சார் சார் ஃபஸ்ட்டெலாம் வந்து பாராசிட்டமால் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்திருந்துது இல்லையா இப்போ டோலோ சிக்ஸ் ஃபிஃப்டி வந்திருக்கு ஸோ இந்தமாதிரி சிபிஎம் இந்தமாதிரி நிறைய மெடிசன்ஸ்ஸெலாம் வந்திருக்கு சார் ஆ சாரி சார் ஆ ஹலோ சார் கேட்குதுங்களா ஆ சார் இப்போ வந்து பாராசிட்டமால் ஃபைவ் ஹண்ட்ரட்டெலாம் பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் டூ டேஸ் போடுற மாதிரி இருக்கும் இல்லைங்களா இப்போ சிக்ஸ் ஃபிஃப்ட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் டே இந்தமாதிரி க்யூராகிடும் ஒரு டூ த்ரீ டைம்ஸ் போட்டாலே அது க்யூ க்யூராகிடுங் சார் ஸோ அதுதான் இப்போ அதுக்கான பெனிஃபிட்ஸ்ஸெல்லாம் இதுதான் சார் ஆமாங்க சார் சிபிஎம் இந்தமாதிரி வந்திருக்கு சார் அப் கோல்டுக்காக சார் இப்போ சளி இதெல்லாம் பிடிச்சிருக்கு இல்லைங்களா இருமல் சளி இல்லைங்களா அதுக்காக சார் ஆமாங்க சார் ஓகே சார் அப்பாய்ண்ட்மெண்ட்டு எப்போ கிடைக்கும் சார் ஓகே சார் ஆ ஆ ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ க்ளாக் மேலே வரலாங்களா ஓகே சார் தேங்க் யூ